நம்ம டெய்லி லைஃபில் எல்லாரும் ஒரு ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம் அவசரமாக போகிறோம் எல்லாத்துலேயும் நம்ம உடம்புக்கு தேவையானது ஃபுட்டு தான் உணவு தான் சாப்பிடாம எதையும் பண்ண முடியாது காலையில் எழுந்திரிச்சதுலேர்ந்து நைட்டு வரைக்கும் நம்மளால் சாப்பிடாம இருக்கமுடியாது நமக்கான சாப்பாடு நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அந்தக்காலத்துலேலாம் அடுப்பு வச்சு தான் சமைப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விறகு இருக்காது மழை நேரத்தில் அடுப்பு எரியாது காலையில் வேலைக்கு போகிறவங்களால சீக்கிரமாக சமைச்சு எல்லோருக்கும் கொடுக்க முடியாது அடுப்பு சரியாக எரியாது இந்த மாதிரி பிரச்சனைன்னா சரிப்படுத்துறத்துக்கு தான் எல்பிஜி கொண்டு வந்தாங்க லிக்கிஃபைடு பெட்ரோலியம் கேஸு இது வந்ததுனால் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம எதாவது சமைக்கும் போது சீக்கரமாக சமைக்க முடிஞ்சிச்சு ஒரு வேலையை ஈஸியாக முடிக்க முடிஞ்சிது வேலைக்கு போகிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபிஸுக்கு போகிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் அவங்களோட ஒர்க்கை அவர்களே பண்ணிக்க முடியும் ஈஸியாக காலையில் சமைச்சுக்கிட்டே நம்மளோட ஒர்க்கை நம்ம பார்த்துக்கலாம் நிறைய இது யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸை நமக்கு கொடுக்கும் இத நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் அது பக்கத்துலேயே இருந்து கவனமாக சமைக்கணும் ஏன்னா லிக்கிஃபைடு பெட்ரோலியம் கேஸுங்கறது ஒரு மீத்தேன் கேஸு அது வந்து ஈஸியாக ஃபயராயிடும் சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் வீட்டில் எதாவது சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா அடுப்பு பக்கத்தில் விடவே கூடாது அதுக்கப்புறம் சமையல் கட்டுக்கு பக்கத்தில் எப்போவுமே ஒரு ஜன்னல் இருக்கணும் காற்று போகிறா மாதிரி அதுக்கப்புறம் தீப்புடி ஈஸியாக தீப்பிடிக்கிற மாதிரி உள்ள பொருட்களை பக்கத்தில் வைக்கவே கூடாது எக்ஸாம்பிள் தீப்பெட்டி அதுக்கப்புறம் நிறையா இந்த ஃபயர் ஆகக்கூடிய பொருட்கள் இதெலாம் பக்கத்தில் வைக்கவே கூடாது ஈஸியாக ஃபயர் ஆகாமல் இருக்கணும் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் சமைத்துக்கிட்டே இருக்கும் போது எதாவது ஃபோன் கால் வந்துருச்சு மற்ற ஒர்க்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்காம வேறே எங்கேயும் போயிடக்கூடாது நம்ம அப்படி போயிட்டோன்னா சமையல் வந்து நிறையா கேஸ் லீக் ஆகி தீப்பிடிச்சி போயிடும் அதனால் கேஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் டீ காஃபி எதாவது நம்ம போடுறோன்னா பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் டீ பொங்கி பொங்கி ஊத்திடுச்சின்னா அடுப்பு ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுலேந்து கேஸ் நிறைய லீக் ஆகும் லீக் ஆச்சுன்னா நிறைய கேஸ் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு அது சேஃப்டி கிடையாது பக்கத்துலேயும் நிறைய பேர் அடுப்புல்லாம் வச்சுருப்பாங்க சிலிண்டர் அடுப்புலாம் இப்போ ஒரு தெருவே எடுத்துகிட்டோம்ன்னா எல்லார் வீட்லேயும் சிலிண்டர் இருக்கும் ஒரு வீட்டில் எதாவது நம்ம கேர்ஃபுல் அன்கேர்ஃபுல்லாக இருந்தோன்னா என்னாகுன்னா இப்படி ஆகிடுச்சின்னா பக்கத்தில் இருக்கற எல்லா வீட்டுக்கும் இந்த பாதிப்பு பரவும் நம்மளோடய சேஃப்ட்டி மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்களை சேஃப்டியும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோப் பேர் இருப்பாங்க ஒருத்தவங்க கவனக்குறைவால் மற்றவங்களுக்கு எல்லோருக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துது அதனால் சமைக்கம் போதும் சரி சிலிண்டர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகணும் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கீழேயும் சிலிண்டரையும் ஆஃப் பண்ணும் அடுப்பையும் ஆஃப் பண்ணும் கவனக் குறைவா இருக்கவே கூடாது சிலப் பேர் ரொம்ப கேர்லஸ்லஸாக இருப்பாங்க டிவி பார்த்துட்டு சமையல் கட்டுக்கு போகவே மாட்டாங்க அடுப்பில் பாட்டுக்கு சாப்பாடு பாட்டுக்கு வெந்து கீழே ஊற்றி கிடக்கும் அடுப்பு அணைஞ்சு அந்த மாதிரில்லாம் இருக்கவே கூடாது நம்மளோடய சேஃப்ட்டி தான் ஃபஸ்ட் நமக்கு முக்கியம் சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது மிஞ்சிப்போனால் ஒரு ஒரு மணி நேரம் ஆஃப்பனவர் அந்த ஒருமணி நேரம் ஆஃப்பனவர் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் பக்கத்துலேயே இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் எதுவும் லீக் ஆகாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் பேசிட்ருக்கேன் அடுப்பு எரியுது ரொம்ப கேர்லஸ்லஸ்ஸாக அப்படில்லாம் இருக்கவேக்கூடாது அடுப்பு தான் எரிஞ்சிட்டுருக்கு பக்கத்தில் பேசுவோம் அந்த மாதிரில்லாம் இருக்கவேக்கூடாது அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் பேசவேக்கூடாது சமைச்சிட்டுருக்கம் போது இப்படில்லாம் இல்லாமல் நம்ம சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்மளோடய ஹெல்த்தும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து ஈஸியாக சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே நேரத்தில் நிறைய பாதிப்பும் இருக்குது நமக்கு வந்து ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம தான் அத சேஃப்டியாக பார்த்துக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது இதே இந்த அடுப்பு இல்லைன்னா விறகு அடுப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் சமைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்கக்கூடாது நிறையப் பேர் அப்படி தான் இருக்காங்க சிலிண்டரை வந்து அதுக்கப்புறம் எம்ட்டியான சிலிண்டரெல்லாம் ஒரு சேஃப்டியான இடத்துல வைக்கணும் ஒரே சிலிண்டரை ஒரே இடத்துல ரெண்டு சிலிண்டர் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கவே கூடாது சிலிண்டர் ஒரசுரா மாதிரி வைக்கவே கூடாது அதுலேருந்து நிறைய கேஸ் லீக் ஆகும் அப்போப்ப செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வந்து சிலிண்டர் ஆஃபில் இருக்கா ஆஃப் பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம தான் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அலட்சியமாக இருக்கக்கூடாது நைட்டு தூங்கப்போகிறதுக்கு முன்னாடிக்கூட வந்து அடுப்பு ஆஃப் ஆயிருக்கா ஆன் ஆயிருக்கா அந்த மாதிரி வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்ல ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் லீக் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு தான் அடுப்பை பற்ற வைக்கணும் மேக்சிமம் வந்து தீப்பிடிக்கிற மாதிரி உள்ள க்ளாத்து நிறையா கவர் பேப்பரு இது மாதிரி உள்ள திங்ஸ்லாம் பக்கத்தில் வைக்கவே கூடாது ஈஸியாக ஃபயர் பண்ணுறதுக்கு அப்புறம் இதாயிடும் அதுக்கப்புறம் காற்று அடிச்சுச்சின்னா அந்த டைமில் வந்து விண்டோலாம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அடுப்பு எரிஞ்சிட்டுருக்கும் போது காற்று அடிச்சுச்சின்னா அடுப்பு அணைஞ்சி போயிடும் சிலிண்டர் அந்த டைமில் நிறையா வேஸ்ட்டாக போயிடும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படி பண்ணிணா தான் வந்து சேஃப்டியாக இருக்க முடியும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அலட்சியமாக நம்ம இருக்கவேக்கூடாது அதுக்கப்புறம் சிலிண்டர் வேன் வருதுல்ல அவங்களும் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் லீக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு வரணும் ஏன்னா பக்கத்தில் எவ்வளவோ வேன் கார் இதெல்லாம் வரும் ரொம்ப சேஃப்டியாக எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா அவங்களோட லைஃப் மட்டும் இல்லை எத்தனையோ பேரோடய லைஃப் இதில் இருக்குது ஒரு வண்டியில் அவங்க சேஃப்டியாக கொண்டு வந்தால் தான் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது சிலப் பேர் ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுவாங்க எதிக்க என்ன வருதுன்னு பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரில்லாம் இருக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும் லிக்கிஃபைடு பெட்ரோலியம் கேஸ் ஏன்னா இது எந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட் தருதோ அந்தளவுக்கு இதில் ரிஸ்க்கும் இருக்குது பார்த்து தான் நம்ம பண்ணணும் அதை புரிஞ்சிக்கிட்டு எல்லோரும் செயல்படணும் அடுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் சமைக்கும் போதும் சிமில் வச்சு தான் சமைக்கணும் அதிக தீயை வைக்கக்கூடாது வச்சோன்னா சிலிண்டர் நிறைய லீக் ஆகும் நிறைய ஈஸியாக தீர்ந்து போயிடும் அதனால சிமில் வச்சு சமைக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணணும் நம்மளோட ஹெல்த்துக்கும் அதான் நல்லது நம்மளோடய லைஃப்புக்கும் அதான் நல்லது